தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்போ பார்த்தா கொரோனா வந்துவிட்டு பரவுனதுக்கு அப்புறம் நிறையா மக்களுகளுக்கு வந்துட்டு பரவி இருக்கிறது ஆனால் பரவின கவுண்ட்டை வந்துவிட்டு நாம பார்க்கும்போது ஓவரால் அந்த உயிரிழப்பு என்பதே நம்ம வந்துவிட்டு பார்த்தா அது வந்து ரொம்பவே கம்மியாகதான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பரவின மக்கள் அனைவருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது தமிழ்நாட்டில் வந்துவிட்டு சொல்லப்போனால் சாதாரணமாகவே இந்த இந்த மாதிரி டிசிஸஸ் போன்ற விஷயங்களுக்கு வந்துவிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு சொல்லாம் இது வந்துவிட்டு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் வந்துவிட்டு எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா ரசம் ரசம்ன்ற விஷயம் வந்துவிட்டு என்னன்னா இந்த தொண்டையில் வந்துவிட்டு பெப்பர் போய் நல்லா வந்துவிட்டு குடியிருந்து நிறைய வகையான அத்தியாவசிய தேவைகளை வந்துவிட்டு அந்த ரசம் வந்துவிட்டு ஒரு மனிதனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்புறம் வந்துவிட்டு ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆவி பிடிக்கிறது அது வந்துவிட்டு என்னன்னா அந்த ஹாட் வாட்டரை வச்சிவிட்டு இந்த சுடு தண்ணியை வச்சிவிட்டு மூஞ்சியில வந்துவிட்டு வர ஆவியை வந்துவிட்டு பண்ணி அதை நல்லா மூச்சு இழுத்து இழுத்து இழுத்து பண்ணுவாங்க இழுத்து இழுத்து பண்ணும் போது நம்முளோடைய மூச்சுக்குழாய் அந்த மூச்சுக்குழாயில் தான் இந்த கொரோனா போய் எப்பவுமே உக்கலந்து நம்மளோடைய நுரையீரலில் போய் பாதிக்குது இந்த நுரையீரல் வந்துவிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் அதாவது ஆவி புடிச்சாலோ அல்ல ரசம் சாப்பிட்டாலோ அந்த இடத்த எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கும் அப்புறம் அந்த சளி போன்ற விஷயங்களால தான் கொரோனா வந்துவிட்டு முதல் முதலில் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விஷயத்தைதான் மொத்தமாக அழிச்சுவிடும் ஸோ மொத்தத்தில் கொரோனா வந்துவிட்டு வந்தாலுமே அந்த கொரோனா வந்துவிட்டு சீக்கிரம் சரி ஆகிற படியே பண்ணிரும் இதை தான் நேச்சுரல் மெடிசன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்களை வந்துவிட்டு இந்த வாழ்வாதாரத்துலையே நம்ம பழகினாலே நம்மளுக்கு ஒரு நல்ல இம்ப்ருவ்மெண்ட் இருக்கும் அது தமிழக மக்கள் வந்துவிட்டு நன்றாக பயன்படுத்துனதுனால அவங்களுக்கு நேச்சுரல்லாகவே ஹெல்த் வந்துவிட்டு நன்றாக இருந்தனால கொரோனா வந்துவிட்டு தடுக்க முடிஞ்சிது